ஆ ஆமாம் நீங்கள் ஏங்க சார் வணக்கம் சார் சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சரி எப்போ போகிறீங்க எப்போ போகணும் இப்போ நான் சவாரியில இருக்கேனே எத்தனை மணிக்கு போகணும் எத்தனை மணிக்கு போகணும் ம் வந்துவிட்றேன் வந்துவிட்றேன் நான் இப்போ அசோக் நகர் வரைக்கும் ஒரு சவாரி வந்திருக்கேன் ஆ முடிச்சிட்டு ஆறு மணிக்கு வரணுமா

சரி சரி வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன நம்ம உங்கள்கிட்ட என்ன சார் நான் கேட்கப் போகிறேன் நம்ம எப்பயும் ரெகுலராக கொடுக்கறதுதான ஒரு இரநூறு இரநூறு நானூறு ஒரு நூறுரூவா சேத்து கொடுங்க ஐநூறுரூவாயா கொடுத்துருங்க சார் நான் போய்ட்டு உடனே கூட்டி போய்ட்டு கொண்டாந்து விட்டுறேன் இல்லை சார் இப்போ உங்களுக்கே தெரியும் சார் டீசல் விலைலாம் ஏறிப்போச்சு சார் வண்டி அதிகமாக ஓட்ட முடியமாட்டுன்து வண்டி இது டீசல் வெலை ஏறுனதுக்கப்புறம் வண்டி ஓட்டுறதே கொறைஞ்சி போச்சு ஏன்னா நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருக்காங்கள் நம்ம அதிக தொகையும் வாங்க முடியமாட்டுது ஆனாலும் இப்போ நமக்கு கட்டுப்படி ஆகமாட்டுன்து இல்லைங்களா இப்போ நான் இப்போது கிலோமீட்டரே பார்த்திங்கன்னா ஒரு பதினைஞ்சி இருபது கிலோமீட்டர் வந்துருது அது நம்ம போய்ட்டு வரதுக்கே அப்படிங்கும் போது நம்ம வண்டி டீசலுக்கே நம்ம எரநூறுரூவாய்க்கு மேலே வந்துடுது அதனால் ஒரு ஐம்பதுரூவா தான் சேர்த்து கேட்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சிகோங்களேன் அதுதான் பிரச்சனையே நாங்கள் அதனால் தான் சரி சரி சரி சரிங்க சார் நான் உங்கள்கிட்ட என்ன சார் ஆமாம் சார் ஆமாம் சார் நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லல சரிங்க சார் ஒரு ஐம்பதுரூவா கொறைச்சிக்குங்க சார் நானூற்றம்பது ரூபா கொடுங்க சார் நான் வந்துட்டு வந்துடுறேன் சார் ஆ வந்துடலாம் சார் நம்ம இது இப்போ பூஜை பார்க்கணுமா அன்னைக்கு பிரதோஷ பூஜையை சரி ரைட்டு நம்ம அப்படியே பண்ணிடுவோம் சார் வந்துடுறேன் சார் ஆறு மணிக்கு கரெக்டாக வந்துடுறேன் வந்துட்டு உங்களுக்கு வரும் போது கால் பண்ணுறேன் சார் பாய் சார் நன்றி சார் தேங்க்யூ